ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லும்மா இது எத்தனை நாளாகம்மா இருக்கு

உங்கள் ஏரியாவில மட்டுந்தான் இப்படிங்ளா இல்லை காரக்குடியில இருக்க எல்லா ஏரியாவும் இப்படிதான் இருக்காம்மா ஆ ஓகேம்மா காரைக்குடி அழகப்பா ஆ ஓகேம்மா நான் எவ்வளோ முடியும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் சால்வ் பண்ணிறேம்மா அது வந்து மேலிடத்திலதாம்மா பண்ணுவாங்க அதை நான் பண்ணமுடியாது நான் இருந்தாலும் சொல்லிவிட்றம்மா அவங்கள்ட எப்போம்மா நாளைக்கு எடுத்துக்கலாமாம்மா ம் ஓகேம்மா நான் வந்து என்னென்று பார்த்துட்டு சொல்கிறேம்மா வே வேறு ஏதாச்சும் பிரச்சனையாம்மா ஆ சரிம்மா நான் இதெல்லாம் இன்னைக்கே ஆக்ஷன் எடுக்கிறேம்மா